பண்டிகை மத நிகழ்ச்சிகளுக்கு கடவுள் சிலைகளை நான் அதிகம் உருவாக்கி இருக்கின்றேன் அந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த சிலை அந்த சிற்பங்களையோ சிலைகளையோ நான் வடிவமைக்கும் பொழுது எனக்கு மன அமைதியும் மன நிம்மதியும் அளித்தது இது எனக்கு மிகவும் பிடித்தமான வேலை இதை நான் அதிக இடங்களில் செய்துள்ளேன் பல பண்டிகைகள் பல நிகழ்ச்சிகளில் இதில் நான் ஈடுபட்டு உள்ளேன் இந்த சிலைகளில் நான் கன்னி போல் அதை பார்த்த நாள் அந்த சிலைகள் மிகவும் அருமையாக வடிவமைக்கப்படுகின்றது அதனை செய்யும் பொழுது எனக்கு ஏற்படும் மன நிம்மதிகள் அமைதிகள் சந்தோஷங்கள் மூலம் அந்த சிற்பம் மிகவும் அருமையாக அமைகிறது கடவுள் சிற்பங்கள் என்பது மிகவும் முக்கியமானது கடவுளின் கண்களிலிருந்து கால் வரை மிகவும் கவனத்துடன் சிற்பங்களை செதுக்க வேண்டும் அப்பொழுது தான் அது முழுமை அடையும் அதன் மூலமாக நாம் நெறையாக நிறையா இது போன்ற பல இடங்களில் என்னை கூப்பிட்டு பண்டிகை நிகழ்ச்சி மத நிகழ்ச்சி போன்ற பல விசேஷங்களுக்கு நான் சிற்பங்களை வடிவமைத்திருக்கேன் இன்னும் பல இடங்களில் என்னை அழைத்திருக்காங்க நான் கண்டிப்பாக போய் அந்த சிற்பங்களை கண்டிப்பாக நான் வடிவமைப்பேன் இது எனது மிகவும் பிடித்தமான வேலை என்பதால் இந்த அனுபவம் மிகவும் சிறப்பாக இருக்கும் நான் இதை ரொம்ப அதிகமாக நேசிக்கின்றேன் இந்த வேலையை எனக்கு ரொம்ப அதிகமாக நான் நேசிக்கின்றேன் ஏன்னா அந்த சிற்பங்களை செய்யும் போது எனக்கு ஏற்படுற அமைதி என்பது எந்த ஒரு என்ன ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த நிமிஷமே அது போயிடும் அந்த நிமிஷமே அது என்னிடம் இருந்து வெகு தொலைவில் எவ்வளோ தூரம் போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு தூரமாக போயிடும் அப்படி இருக்கும் போது யாருக்குத்தான் அந்த மாதிரி செய்ய வரும் சொல்லுங்கள் செய்ய வராமல் இருக்கும் சொல்லுங்கள் அந்த சிற்பங்கள் அவ்வளோ அருமையாக நான் செய்வேன் நானே சொல்கிறேன்னு சொல்லாதிங்க நானே அருமையாக செய்வேன் எனக்கு இது ரொம்ப புடிச்சமான வேலை இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு